ஹலோ என்ன காய் கடை கடைக்காரங்க பேர் சொல்லாம் அண்ணா சிலம்பரசன் காய் கடையா ம் காய்கறி கடையில் என்னென்ன இருக்குங்கண்ணா எல்லா காய்ண்ணா ஃபங்க்ஷனுக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எதுவும் சொத்தலாம் அனுப்பக்கூடாது காய் தக்காளி வந்து ஆ தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கூடையாக வேணும் கூடையில் தருவீங்களா அங்கே சரிங்கண்ணா சரி அஞ்சு கிலோ தாங்க வே தக்காளி

சரிங்கண்ணா ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் ஆ சரி வெங்காயம் வந்து ஒரு மூணு கிலோ வேணும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் ஆளுங்கள் தான் அனுப்புவேன் ஏன் எங்கள் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியாது சரியா அப்படி இருக்கும்போது வெங்காயம் மூணு கிலோ அப்புறம் தக்காளி நாலு கிலோ நோட் பண்ணிகிட்டிங்களா தக்காளி நாலு கிலோ வெங்காயம் வந்து மூணு கிலோ ஆமாம் காய்ல வந்து ஒரு ஆறு கிலோ கத்திரிக்காய் ஒரு ஆறு கிலோ கொடுங்க அப்புறம் முருங்கக்காய் ஒரு ரெண்டு கிலோ ஆம் ஆ ஃபங்க்ஷனுக்கு தான்ண்ணா இதெல்லாம் ரேட்லாம் எப்படி கத்திரிக்காய் எப்படி ரேட்டு

ஆ ஆ சரிங்கங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும் ஆ ஆ ஆ ஆ சரிங்கண்ணா கோஸ் பொரியல் பண்ண நாலு கிலோ கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் ஆ சரிங்களாண்ணா ஆ சரிங்கண்ணா சரி இதெல்லாம் சொன்னால் எப்போ வரும் கோஸு கத்திரிக்காய்

சரி இவ்வளோ வாங்குறோம்ல ரேட்டு குறைப்பிங்களா எவ்வளோ குறைப்பிங்க சரி ஆ சரி ஓகே ஆமாம் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வர முடியும் நாங்களும் நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் இந்தமாதிரி இந்த கடையில் நல்லா இருக்கு காய் தக்காளி வெங்காயம்லாம் ரேட்லலாம் கம்மியாக தான் இருக்கு காட்டில் இருந்து விளஞ்சி வர்றதுனால நாங்கள் சொல்லுவோம் நாலு பேர்த்துகிட்ட சொல்லி வர வைப்பேன் ஆ சரிங்கண்ணா சரி எப்போ வரும் நீங்களே எடுத்துகிட்டு வருவிங்களா இல்லை நாங்களே வரணுமா எப்படி எங்களால் வரமுடியாது இந்த டைமில்

ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா நாளைக்கி வரட்டுங்க நாளைக்கி ஆள் அனுப்பிவிட்றேன் ஆ கொஞ்சம் பார்த்து வில போட்டு தரணும் ஆளுங்கள் கையில ம் சரிங்கண்ணா ஓகே